அந்த காலத்தில் ஜாதி மதம்லாம் பார்த்தாங்க இப்போ அது மாதிரிலாம் பார்க்கறதில்ல இப்போ கலப்பு திரும்புறவங்க பண்ணுறாங்க இப்போ எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாலாம் இருக்காங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்னு ஜாதிலாம் பார்த்தாங்க அது ஒரு இதுவாகவே போயிருந்துச்சு இப்போ அது மாதிரிலாம் இல்லை ஜாதி இப்போ எதுவும் இப்போ யாருமே பார்க்கறதில்ல கலப்பு திருமணம் இப்போ ஒரு நேச்சுரலாகவே இருக்குது சட்டத்திலையும் கொண்டு வந்திருக்காங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை முன்னாடி முன்னாடி இருந்த ஜென்ரேஷனை விட இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்னு பெட்டர் தான் எல்லாரும் வெண்ட்ரியா பா பார்க்கறாங்க நான் கூட கலப்பு திருமணம் தான் பண்ணிருக்கேன் நானும் வேற ஜாதி பொண்ணை தான் லவ் பண்ணிருக்கேன் கு ரெண்டு குலந்த இருக்குது என் சொந்தத்திலே ந நிறைய பேர் ஜாதி கலப்புகள் இல்லாமல் எதுவும் பார்க்காம எல்லா நார்மலாக தான் இருக்காங்கள்